நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பள்ளிகளுக்கு இடையிலான வேறுபாடு சுற்றுசூழல் அமைப்பேன் நகர்ப்புறத்தில் இரைச்சலான சுற்றுசூழலையும் கிராமப்புறத்தில் அமைதியான சுற்றுசூழலையும் தருகின்றது நகர்ப்புற மாணவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகவும் கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்களுக்கு மன அமைதியான சுற்றுசூழலும் அமைந்துள்ளது